எனக்கு பைக் டிராவல் ரொம்ப பிடிக்கும் ஸோ பைக்கில் மேக்சிமம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இந்தியாவில் சில இடங்கள்ன்னு எடுத்துக்கிட்டால் தாஜ் மஹால் நல்ல இடம் டெல்லி மும்பை மேகமலை போகணுன்னு ஆசை இது எல்லாமே பார்க்க முடியும் பைக் ரைடிங்கின்னும் போது ஹில்ஸ் ஸ்டேஷன் நல்லாயிருக்கும் ஹில்ஸ் ஸ்டேஷன் பார்த்தா ஊட்டி கொடைக்கானல் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அந்த டைமிங்கும் நல்ல சுச்சுவேஷன் நல்ல ரைடிங்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் ஸோ இது ரொம்ப பிடிச்ச விஷயம் பைக்கில் மேக்ஸிமம் போகணுன்னா ஹில்ஸ் ஸ்டேஷன் இல்லைனா பெ தெரியாது பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும் டிராவல் பண்ணும் போது அது தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும் சில வெயில் நேரத்தில் போக முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைமை ப்ளான் பண்ணி போகலாம் ஸோ இந்தியாவில் நிறைய இடம் பார்க்கறதுக்கு இருக்குது நான் அதில் சில குறிப்பிட்ட இடங்களை நம்ம முக்கியமாக எல்லாம் பார்ப்பேன்

மற்றபடி இந்தியாவில் இன்னும் நிறைய இருக்குது பார்க்க வேண்டியது முதல்ல கோயிலுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால் நான் நிறைய போயிருக்கேன் பட் இப்போதைக்கி பஸ்சில் தான் போயிருக்கேன் பைக்கில் ஒரு டைம் போயிட்டு வரணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குதுனு சொல்லியிருக்காங்க